ஆ எங்கள் ஊரில்லாம் வந்து என்னென்னா இப்போ வந்து எனக்கு வந்து கோல்டு ஆயிருச்சு அப்புறோம் வந்து ச்ஜொ லைட்டாக ஜுரோம் அடிக்கிறா மாதிரி இருக்கு அப்புறோம் கை கால் எல்லாம் வலிக்குது அந்த மாதிரி எதாச்சும் சொன்னேன்னா இப்போ எனக்கு வந்து கோல்டாக இருக்குன்னா என் அம்மா வந்து எனக்கு வந்து இஞ்சி குலம்பு அப்படின் சொல்லிட்டு ஒரு குலம்பு வச்சு தருவாங்க அந்த அந்த குலம்பு வந்து அது சாப்பிட்டு அதை சாப் மத்யம் சூடாக சாதம் வச்சு அதில் சூடாக அதை போட்டு சாப்பிட்டு படுத்தோன்னா உங்களுக்கு கோல்டு இருந்துது தானே உங்களுக்கே தெரியாது ஸோ அதை அவங்க வந்து அதை அதை பண்ணலாம் அதை யூஸ் அதை வந்து ட்ரை பண்ணிப்பார்க்கலாம் அப்புறம் சக்கரை பொங்கல் பனியாரம் வத்தக்குலம்பு மோர்கொலம்பு அவங்க வர்றது ஒரு சம்மர் டைமாக இருந்துச்சுன்னா அவங்க மோர்குலம்பு வந்து மோர்குலம்பு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்புறோம் வந்து அப்புறம் வந்து சுண்டக்காய் கொலம்பு அப்புறமேட்டுக்கா வ சுண்டக்காய் வத்தல்குலம்பு கத்திரிக்காய் சாம் கத்திரிக்காய் குலம்பு அந்த மாதிரி வந்து நிறையா வந்து நோய்களை குணப்படுத்துகிற குலம்பாவே எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வைப்பாங்க அந்த மாதிரி குலம்புலாம் அவங்க அவங்க அந்த மாதிரி குலம்பலாம் அவங்க வந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்புறோம் வந்து முட்டி வலி தோல்ப்பட்ட வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடக்கத்தான் தோசை அப்படின் சொல்லிட்டு ஒரு தோசை இருக்கு அந்த முடக்கத்தான் தோசையை அந்த செடியை கிள்ளி அங்கே ஒரு சட்னி மாதிரி அரைச்சு அதை வந்து தோசை மாவுலையோ இட்லி மாவுலையோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதுவும் வந்து முட்டி வலி கை கால் வலி அதுக்கு எல்லாம் வந்து கேட்கும் உருளக்கிழங்குல வந்து உருளக்கிழங்கு தட்டு அடை அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணுவாங்க அது வந்து ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறாக மாதிரி இருக்கு இல்லை வை வயிறு வந்து பெயின்னா இருக்கு அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் ப்ரீயர்ட்ஸ் டைம்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டா உளுந்து உ உளுந்து உளுந்து உளுந்து வெல்லன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒன்று செஞ்சு தருவாங்க அது வந்து ப்ரீயர்ட்ஸ் டைம்ல எல்லாம் சாப்பிட்டா அந்த டைமில் அது வந்து நல்லது அப்படின் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெளியில இருந்து வரவங்க ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன்